எங்கள் ஊரில் வந்து பெரிய நீர்நிலை இருக்குது அதில் போய் எங்கள் வீட்டுகாரங்க தூண்டி எடுத்துகிட்டு போய் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க பசங்களெலாம் ஜாலியாக போய் குளிப்பாங்க படகு சவாரியெலாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக வருவாங்க லீவு நாளில் சொல்லவே வேண்டியதே இல்லை ஏ அப்பா கொஞ்சம் நெஞ்சம் அட்டகாசமா பண்ணுங்க பிள்ளைங்க போய் எல்லாம் அங்கே தான் ஜாலியாக குளிக்கங்கோ நிறையா சுற்றுலா போகிறவங்களும் வந்து படகு சவாரியெலாம் போவாங்க குளிப்பாங்க இப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துருப்பாங்க ஜாலியாக பார்ப்பாங்க எல்லாமே செய்வாங்க மீன் ஒரு ஒரு மீனும் அவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்கும் போய் தூண்டி போட்டுகிட்டு வந்தால் குழம்பே வைக்கலாம் வீட்டில் அவ்வளோ பெருசு அவ்வளோ மீன் இருக்குது அதில் நல்லா இருக்கும் வறட்சி வறட்சியே வறட்சியே இருக்காது வெள்ளம் பிரச்சினை எல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது ஆமாம் எங்கள் ஊரில் வந்து தண்ணி பிரச்சினையலாம் எதுவுமே கிடையாது படகு சவாரி தூண்டில் போடுறது அந்த டயர் போட்டுக்கிட்டு சுற்றி வர்றது பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக லீவ் நாள்லெலாம் குளிக்கிறது எல்லாேருமே போய் என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அங்கே போய் குளிக்கிறதுக்கு லீவ் நாள்லெலாம் அங்கே எல்லாம் வந்து விளையாட்றது போவது பார்க்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும்